நிதிதுறையிலந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னானா ஏரில்லாம் நல்லா தூர்வாரி விட்ருக்காங்க மழை வந்தா அதில் இதாக இருக்கும் அப்படின்டு அதுமாதிரி நூலகம் கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க நூலகம் எதுக்குன்னா அங்கே இருக்கிற பசங்கலாம் வந்து படிக்கிறதுக்காக நல்லா படிச்சு இம்ப்ரூமென்ட் ஆவறதுக்காக அதை மாதிரி கோவில்ன்னா கோவில் கட்டி கொடுத்துருக்காங்க ஊருக்குன்னு ஒரு கோவில் வேணும் அதனால் கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து கோவில் ஏரி இதுமாரி நூலகம் அது மூணுமே வந்து நிதிதுறையிலருந்து தான் கட்டி கொடுத்துருக்காங்க